வணக்கம் சார் ஆ சார் இந்த கிளீனிங் ஒர்க்குக்கு நீங்கள் ஆள் எடுக்கிறதா சொல்லியிருந்தீங்க சார் ஆ நாங்கள் உங்களுக்கு எத்தனை பேர் தேவைப்படுது சரிங்க சார்

சார் நாங்கள் பக்கத்தில் உங்கள் ஆஃபீஸுக்கு நியர் கொஞ்சம் ஒன்ன ஒரு டூ கிலோமீட்டர்ஸ்லேருந்துதான் சார் நாங்கள் வேலைக்கு வர்றதாக இருக்கோம் ஆமாம் சார் பக்கத்தில் பக்கத்தில் தான் இருக்கோம் சேலரி அப்புறம் இந்த ஹாலிடேஸ் அப்புறம் கவுர்மெண்ட் ஹாலிடேஸ் இதலாம் வந்து எப்படி சார் எங்களுக்கு இது அந்த டீட்டெயில்லாம் சொன்னீங்கன்னா கொஞ்சம் அந்த இருக்க இன்னும் ரெண்டு மூணு பேர்த்தை நான் சொல்லி கூப்பிட்டு வரலாம் சேலரிலாம் கொஞ்சம் சரிங்க சார் காலையில் எட்டு மணிக்கு வந்துட்டு ஈவினிங் எத்தனை மணி வரைக்கும் சார் அப்படிங்களா சார் சரிங்க சார் நான் அப்புறம் கவுர்மெண்டு லீவு எதுவும் கிடைக்குமா அப்புறம் வாரத்தில் வந்து சனி ஞாயிறு லீவா இல்லை ஞாயித்துக்கெழம மட்டும் லீவா சார் சரிங்க சார் ஆ என்ன சார் கண்டிப்பாக கண்டிப்பாக சார் மூணு பேரும் நாங்கள் வந்துடுவோம் சார் அப்புறம் சம்பளம் பற்றி கேட்டுருந்தேன் சம்பளம் சொல்லுங்கள் சார் ஆ இல்லை சார் இதுக்கு முன்னால் ஒரு ஆஃபீஸில் கிளீனிங் ஒர்க்கு தான் சார் பாத்திருந்தோம் அதான் உங்கள் ஆஃபீஸில் எப்படி சம்பளம்னு எனக்கு வந்து வேலைக்கு சொன்னவங்க சொல்லலை எனக்கு கொஞ்சம் உங்கள் சம்பளம் மட்டும் டீட்டெயில் மட்டும் சொன்னீங்கன்னா நல்லாயிருக்கும் சார் சார் அவங்க வந்து ஒரு ஆளுக்கு எட்டாயரரூபா சேலரி கொடுத்தாங்க சார்

சரிங்க சார் நான் அவங்க ரெண்டு பேர்ட்ட நான் சொல்கிறேன் சார் ஆனால் அவங்களுக்கு வந்து நாளைக்கி நாங்கள் நேரில் வந்து ஜாயின் பண்ணும்போது நாங்கள் எங்களை பற்றி எல்லாத்தையும் ரெண்டு பேரையும் சேர்த்து கூப்பிட்டு வந்துடுறோம் மூணு பேரும் உங்களை வந்து பாக்கிறோம் ஓகே சார் தேங்க்யூ சார்